ஹலோ விஜய் வித்யாலயா ஸ்கூல்லருந்து பேசுகிறோம் யாருங்க மேம் ஹல் ஆ வணக்கம் சொல்லுங்கம்மா விஜய் வித்யாலயா ஸ்கூல்லருந்து தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் சொல்லுங்க ஆ ஓகே சொல்லுங்கம்மா ஓகே ஆ ஓகே எவ்வளோ மார்க்கு மேம் ஓகே நல்ல மார்க்குங்க சொல்லுங்க

கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல ஸ்கூல் தான் மேம் நல்ல வந்து கோச்சிங் சொல்லிகிட்ருக்கோம் நல்ல டீச்சர்ஸாக போட்டு நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவர்களுக்கு ஃபாலோவ் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் பொண்ணை கண்டிப்பாக சேர்த்திக்கிலாம் சரிங்களா மேக்ஸ் குரூப்பே நாங்கள் அல கண்டிப்பாக தருகிறோம் உங்கள் பொண்ணுக்கு பொண்ணு பேர் என்னங்க மேம் ஓகே கவிதாவுக்கு வந்து கண்டிப்பா மேக்ஸ் க்ரூப்பே நான் அரேஞ்சு பண்ணிவிடுறோம் நீங்கள் வந்து எப்போ அது அட்மிஷன் போடுகிறீங்க உங்களுக்கு நல்ல ஃபேவர் அமௌன்ட் நாங்கள் பண்ணி கம்மியாகவே அமௌன்ட்டு மற்ற இடத்துல விட இங்கே கம்மியாக தான் அமௌன்ட் பண்ணித் தரோம்

கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல டீ கோச்சிங்கோடு ஸ்பெஷல் கிளாஸும் ஈவினிங்கில் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஈவினிங்கில் வந்து உங்கள் பொண்ணுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து நல்ல ட்ரெய்ன் பண்ணி கண்டிப்பாக மார்க்கு நல்ல மார்க் வர வைக்கிறதுக்கு எங்களோட பொறுப்பு அதிலியும் நீங்கள் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ண தேவை இல்லை ஆ கண்டிப்பாக எல்லா ஊருக்கும் வந்து எங்களோட பஸ் வந்து போய்கிட்ருக்கு அதை வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண தேவை இல்லை கண்டிப்பாக வந்து எல்லா ஊருக்கும் நாங்கள் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் வீட்டானது எந்த அட்ரெஸ்ஸுன்னு கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டிங்னா அங்கிருந்தே வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் ப மறுபடியும் ஈவினிங் வந்து கிளாஸ் முடிச்சிட்டு அந்த வீட்டாண்டே கொண்டு வந்து இறக்கிடுவோம்

ஆ தனியாக இருக்குது பேருந்து கட்டணம் தனிங்க மா தா மாதத்துக்கு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரெட் எய்ட் ஹண்ட்ரெட் வாங்குவோம் அவ்வளோ தான் ஆ ஓகே நீங்கள் வந்து ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஒரே தரமாக வந்து அமௌன்ட்டு பே பண்ண கஷ்டமாக இருந்தால் பிட்டு பிட்டாக அதாவது ஒரு நாலு தவணையாக கூட நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணித் தரோம் ஓகே தேங்க்யூ சார் நாளைக்கு வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க ஆ ஓகே தேங்க்யூ